போக்குவரத்துனு பார்த்தீங்கனா இப்போ தரை வழி போக்குவரத்து பார்த்தீங்கனா பஸ்ஸு ஆட்டோ இப்படி நிறையா இருக்குது அடுத்து ரயில் போக்குவரத்து இருக்குது ரயில் பார்த்தீங்கனா ட்ரெயின் வந்து ட்ரெயின் போக்குவரத்து செய்கின்றன அடுத்து வான் வழி போக்குவரத்து அதில் விமானத்தின் மூலம் பயணம் செய்கின்றன விமானத்தில் இப்போ டிக்கெட் வந்து எல்லாேரும் போகிற மாதிரி போகமுடியாது அதுக்கு தனி சார்ஜ் ஆகிறது ஆட்டோ பார்த்தீங்கனா இப்போ லோக்கலில் ஓடிகிட்ருக்கு இப்போ பெண்களுக்கு வந்து அதில்லாம பெண்கள் மட்டும் ஃப்ரீனு கவுர்மெண்ட் பஸ்ஸு லோக்கலில் மட்டும் போய்கலாம் அதில் அமௌண்டு சேமிப்பாகுது கடலில் பார்த்தீங்கனா கப்பல் வழியாக போக்குவரத்து செய்கின்றன பயணம் செய்கின்றன இதனால் மக்களுக்கு அமெளண்ட் சேமி சேமிக்கப்படுகின்றன